இந்திய நாட்டில் அதிகாரப்பூர்வ மொழிகள் பார்க்கும் போது ஹிந்தி தெலுங்கு தமிழ் இதெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வ மொழியா இது இருக்குது இது மாத்திரம் அல்ல அனேக ஐநூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து நம்முடைய இந்திய தேசத்தில் அங்கே பேசப்பட்டுட்டுருக்கு மொழிகளே வந்து கலந்து பேசுகிற பன்மொழி தன்மை வந்து பல மொழிகள் பேசுகிறாங்க அனேக மொழிகள் இந்தியாவில் பேசுகிறாங்க ரொம்ப நல்ல விஷயோம் யாருக்கும் எந்த உரிமைகளும் மறுக்கப்படுறது இல்லை எல்லோத்துக்கும் சமமாக எல்லாமே கிடைக்கிது இந்த மொழி பேசினா இவங்களுக்கு ஒரு கீழானவங்க இந்த லாங்குவேஜு பேசினா இவங்களுக்கு மேலானவர்கள் அப்படிலாம் இல்லாமல் இந்தியாவில் வந்து அவுங்கவங்க தாய்மொழிக்கி தனி மரியாதை கொடுத்து அதற்கு உண்டான சலுகைகள் கொடுக்கப்படுகிறது அந்த மொழில படிச்சவங்களுக்கு கூட அந்தந்த பகுதிகளில் அரசு இயந்திரத்தில் பணி அமர்த்தப்படுகிறார்கள் இதெல்லாம் வரவேற்கக் கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இது மாத்திரம் அல்ல பதிவு செய்யப்பட்ட மொழிகள் இல்லாமல் பதிவு செய்யப்படாத அனேக மொழிகள் இருக்குது ஒவ்வொரு உதாரணமாக பார்த்தம்னா தமிழ்நாடு பக்கத்தில் கர்நாடகா ஒசூரில் இருக்கிறவங்க பக்கத்தில் ஒரு உ அந்த ஒரு பாடரில் இருக்கிறவங்க தமிழையும் தெலுங்கையும் கலந்து பேசுவாங்க தமிழையும் கர்நாடகத்தையும் கலந்து பேசுவாங்க ஸோ அது வந்து நடைமுறையில் வந்த பாஷை எழுத்து முறை வடிவில் இல்லை ஆனால் பேச்சு வழக்குல அந்த மாதிரி பா பாஷைகள் இருக்குது அதை தமிழன் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட எழுத பு எழுதவும் பேச்சு வழக்கம் இருக்கக்கூடிய மொழிகள் அனேகம் இருக்குது அதேப்போல் பதிவு செய்யப்படாத பேச்சளவில் மாத்திரம் இருக்கிற எழுத்தில் காணப்படாத அனேக மொழிகளும் தமிழ் இந்தியாவில் வந்து பேசப்படுகிறது இது வந்து யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத ஒரு தேசமாக தான் ஒரு பன்மொழி பன் தன்மை கொண்ட ஒரு தேசமாக தான் இந்தியா காணப்படுகிறது